அரசு போக்குவரத்தில் தரம்லாம் நல்லா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புதிய பஸ்ஸெல்லாம் நிறையா அலாட் பண்ணுறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அஞ்சாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறதுனால பயணச்சீட்டோட வெலை உயர்வு உயர்வு பண்ணுறாங்க ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கு அதில்லாமல் ஓல்டு பஸ்ஸுலலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுனால மழை வர்றதுனால பஸ்சுக்குள்ளேலா தண்ணி நிற்கிது அந்த படிலாம் இடிஞ்சு விழுவுறனால பேசஞ்சேர்லா ஏறுகிறதுக்கு சிரமமாக இருக்கு அப்புறம் பஸ்ஸு வீலெல்லா தனியாக ஒடைஞ்சி ஓடுகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நடக்குது